தமிழ்நாடு பொழுதுபோக்கு துறையில் பொழுதுபோக்குனு பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய தமிழ்நாட்டு மாநிலத்தில் போய் பார்க்க கூடிய இடங்கள் அந்த ஊர் சில ஊருகளில் தான் நிறைய நிறைய பொருளாதாரமும் சமுதாயத்திற்கு நிறைய தேவையானதும் அந்த ஒரு சில ஊருங்களுக்கு தான் குடு தமிழ்நாடுனு பொழுதுபோக்குக்குனு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஒரு ஊர்லேயும் விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாங்க நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாங்க ஒரு ஒரு ஊருலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமத்துலேயும் வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஆனால் நடத்துகிறாங்க அப்படின்றப்ப அது ரொம்ப ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு ஏன்னா பொழுதுபோக்கின்றது எல்லோருக்கும் தேவை குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு அவங்களோட படிப்பு மட்டும் அவங்களுக்கு போதாது அவங்க பொழுதுபோக்குமா இருந்தால் தான் அவங்களால் நல்லா படிக்கவும் முடியும் அப்படின்றப்ப விளையாட்டு அப்படின்றது மாணவர்களுக்கு நிறைய தேவை அந்த மாணவர்கள் பொழுதுபோக்கு அடஞ்சால் மட்டும் தான் நிறைய அவங்களால படிக்கவும் முடியும் அது தான் ஒரு நல்ல கல்வியும் அவங்களுக்கு தரும் இப்போ தமிழ்நாட்டில் பொழுதுபோக்குக்கு நிறைய சொல்கிறதுக்கு பொழுதுபோக்குக்கு நிறைய போய் விஷயங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட ஊருக்கள் கொடைக்கானல் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் சென்னையில் மெரினா பீச் வேலூரில் கோவில் அது மாரி நிறைய போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது பொழுதுபோக்குக்குனு அவங்க நிறைய ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடு பொழுதுபோக்கு துறைக்கு பொருளாதாரம் அதோடய போ பங்க சமுதாயத்திற்கான பங்கை வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து பொழுதுபோக்குக்கு அவங்க ஒரு சில பெரிய பெரிய நகரங்களில் தான் நிறைய பார்க் வச்சிருக்காங்க உ பூங்கா வச்சிருக்காங்க ஆனால் அதை விட்டுட்டு வெளி ஊரில் வந்து பார்த்தோம்னா அந்த ஊர்லேலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க பொழுதுபோக்குக்குனு அவங்க பண்ணுற கூடிய பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அது ரொம்ப வேண்டும்